ஹலோ ஆ வணக்கம் ஆரியபவன் ஹோட்டலுங்களா ஆமாங்க அங்கே குமார்னு ஒருத்தவர் இருக்காருங்களா ஆமாம் டெலிவெரி பண்றவங்கதான் நீங்கள் அன்றைக்கி ஆட்ரு கொடுத்துருந்தோம் இட்லி தோசை வடை ஆட்ரு கொடுத்துருந்தோம் பத்து பேருக்கு ஆமாங்க அது இன்றைக்கி திடீர்ன்னு நாங்கள் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போய்ச்சி அதான் ஆட்ரு ரத்து பண்ணலான்னு இருக்கோம் ஆமாங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் உங்கள்ட்ட இருக்கட்டும் நாங்கள் ரெண்டு நாள் கழித்து திருப்பி எல்லாம் வந்துடுவாங்க அந்த ஆட்ரை கண்டினியூவ் பண்ணிக்கலாம் ஆமாங்க

ஆமாம் அவசியம் போக வேண்டிய போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிச்சி அதனால தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம் ஆ சரிங்க

ஆ நன்றிங்க